ஹலோ சார் அர்ச்சனா ஹோட்டலுங்களா நாங்கள் இங்கே பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் அகரம்லிருந்து பேசுகிறோம் என்னோடய நேம் வந்து விமலா இங்கே எங்களோடய வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது அதுக்கு சாப்பாடு வந்து கம்மியாக இருக்குது அதனாலே ஒரு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு வேணும் நீங்கள் வந்து மீல்ஸாக கூடக் கொடுத்துடுங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அப்புறம் ஒரு சைடு டிஷ் ஏதாவது கொடுத்துடுங்க அப்பளம் கூடக் கொடுத்துடுங்க அப்புறம் பதினஞ்சு பேருக்கு கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் டெலிவரி பண்ண முடியுமா உங்களுக்கு வந்து கேஷ் வந்து ஜீபேயில் பண்ணணும்மா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியானு சொல்லிவிடுங்க என்னோடய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க எய்ட் ஜீரோ செவன் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ எய்ட் அட்ரஸ் வந்து பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் அகரம் இங்கே பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் ஆஃப் அன் ஹாரில் டெலிவரி பண்ணிவிடுங்க